அந்த காலத்துலெலாம் பெண் குழந்தைகள் பிறந்தாலே கள்ளிப்பால் கொடுத்து கொன்றுடுவாங்க பெண் குழந்தைகள்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி ஆம்பளப் பிள்ளைங்க மட்டுந்தான் பெற்றுக்கணும் அப்படின்னு இருப்பாங்க அப்புறம் வந்து பெண் குழந்தைகளளெலாம் பிறந்துது அப்படின்னா இதுக்கெல்லாம் யார் சீர் செஞ்சுட்டு உட்காந்துருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக பெண் குழந்தைகள்லாம் பெற்றுக்கக் கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்து பெண் குழந்தையை பெற்றுக்கணும் பெண் இப்போல்லாம் பெண்கள் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் பெண் குழந்தை தான் பெற்றுக்குறாங்க அப்புறம் வந்து இப்போ அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிப்பையுமே அஞ்சாவது ஆறாவதோடய படித்து முடிச்சுட்டியா கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்றாங்க அதே மாரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிப் போனாலும் நீங்கள் படித்து கிழிச்சதுலாம் போதும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்றாங்க இப்போ இவங்கவே கல்யாண அப்படினு சொல்லி இப்போ இங்கேருந்து போனாலும் திருமணம் அப்படினு சொல்லி சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க இங்கே தெரிஞ்சவங்களே அப்படின்னு சொல்லி அதையும் ஜாதி மாற்றியும் மதம் மாற்றியும் கல்யாணம் பண்ணிங்கன்னா பெண் குழந்தைகள்லாம் கொன்று கல்யாணம் பண்ணிட்டு போனா அவங்கள கொன்று தேடி கண்டுபிடிச்சி மதம் மாற்றி கல்யாணம் பண்ணிக்கின்ற அப்படின்னு சொல்லி அவங்கள கொன்றுட்றாங்க நம்ம திரும்ப கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போயிட்டுறாங்க அதையும் மீறி நான் போய் படிக்கணும் கல்யாணமெலாம் வேணா அப்படின்னு சொல்லிட்டு போனால் நீ ஒன்றும் படிக்கலாம் தேவை இல்லை அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்றாங்க படிக்கணும் நீ வெளியே போனால் படிக்கக் கூடாது இங்கே அடுப்படிலியே இரு இல்லை அப்படின்னு சொன்னால் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின் அப்படின் சொல்லியிருக்காங்க